இந்தி இந்தியாவில் குறிப்பாக காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு இருக்கின்ற லே லடாக் போன்ற இடங்கள் மிகவும் பார்க்க வேண்டிய இடங்கள் அது வந்து உலகத்திலேயே மிக சிறந்த இடங்கள் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களாகும் அதேப்போல் நம்ம தமிழ்நாட்டில் உ உதகைமண்டலம் மற்றும் ஏற்காடு போன்றவைகளும் பார்க்க வேண்டிய இடம் நம் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் இருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற இடங்களும் மிகவும் சிறப்பான இடங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற கோயில் மற்றும் நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி டேம் போன்ற இடங்கள் இருக்கிறது அதுவும் பார்க்க வேண்டிய இடம் அதேபோல் அடுத்த மாநிலத்தில் உள்ள கர்நாடகாவில் நிறைய இடம் இருக்கிறது அதேபோல் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கின்ற இடங்கள் மிகவும் சிறப்பான ஒரு இடமாகும் அங்கே எவரெஸ்ட்டு போன்ற மாநி இடங்களெலாம் பார்க்க வேண்டிய இடமாகும் நம்ம ஆந்திர மாநிலத்தில ஹைதராபாத் இருக்கிறது அந்த ஹைதராபாத்தில் சார்மினார் போன்ற இடங்கள் நிறைய இருக்கிறது அதை பார்க்கலாம் அடுத்தது நம்ம கேரள மாநிலத்தில் இருக்கின்ற சுற்றுலா தளங்கள் நிறைய இருக்கிறது மூணார் மற்றும் மூணார் போன்ற இடங்களில் மிக சி சிறப்பாக இருக்கும் அந்த இடங்களில் வரையாடு மற்றும் அருமையாக பா பார்க்கக்கூடிய இடங்களெலாம் வந்து மூணாரில் அதிகமாக இருக்கிறது அதேபோல் கேரளாவில் கொச்சின் போன்ற இடத்தில் கடல் கடற்கரை எல்லாம் கடல் கப்பல் தளம் விமான தளம் ரயில்வே ரயில்வே தளம் ஆகிய அனைத்தும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டி இருக்கிறது கொச்சினில்